ஹலோ லைப்ரரியா இது எனக்கு வந்து அனால்டிகல் ஜாமென்ட்ரி புக்கு எனக்கு வேணும் அதை ரெஃபர் பண்ணுறதுக்கு எனக்கு வேணும் அது எந்த கபோர்டில் அந்த லைப்ரரி புக்கு இருக்குது அனால்டிகல் ஜாமென்ட்ரி புக்கு இருக்குது வால்யூம் ஒன் வால்யூம் டூ ரெண்டுமே இருக்குமா அதில் அப்படியா அது எந்த கபோர்டில் இருக்கும் இன்னொரு இன்னொரு வால்யூம் எண்டிங்கில் இருக்குமா சரி ஓகே இப்போது போனால் எடுத்துக்கலாமா டைமிங்ஸ் எதுவும் இருக்கா லைப்ரரிக்கு ஓகே ஓகே தேங்க்யூ